ஹலோ ஆ நாங்கள் வந்து வில்லேஜ்லேர்ந்து வரோங்கம்மா ஒரு வேலூர் சிட்டியில ஒரு ப்ளாட் வாங்களான்னு வந்துருக்கிறோம் ரேட்டு என்னாம்மா போது அதோட அதோட கொஞ்சம் கொ கம்மியாக பார்த்து தர முடியாதாம்மா அவ்வளோ சொ வில சொல்லுறிங்கங்களே

ஆ அதுக்கில்லைமா அதுக்கில்லமா நாங்கள் கொஞ்சம் கூலி வேலை செஞ்சிட்டு வில்லேஜிலேர்ந்து கொஞ்ச கொஞ்சமாக காசு சேர்த்துன்னு தான்மா வந்துருக்குறோம் அதோட கொஞ்சம் குறச்சி இடமா பார்த்து சொல்லுங்களேம்மா கொஞ்சம் பார்த்து ஏ பேசி இடத்துக்கான விலைய பேசி சொல்லுங்கள்ம்மா எங்களுக்கு கொஞ்சம் கம்மி விலையில கண்டிப்பாக வாங்குவோம்மா நாங்கள் ஆ சரிம்மா அப்படி எதா பார்த்து முடிங்கம்மா ம் ஆ சரிங்கம்மா நன்றிம்மா